தோட்டம் தோட்டம் என்றாலே எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த விஷியந்தான் நாங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் என்ற ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஒரு இருபது முப்பது ஆண்டுகாலமாக எங்கள் அப்பா வந்து விவசாயம் தான் செய்து கொண்டியிருக்கிறார் காடன் செய்து எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த விஷயம் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜெனரேஷனில் இடமே இல்லாமல் போய் விட்டது எல்லாம் இடத்திலும் பூமிகளில் எல்லாமே பிளாட் போட்டு வித்து விட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விட்டு விட்டு விடுவார்கள் அதனால் கார்டன் செய்ய வேண்டிய அந்த இடமே இல்லாமல் போய் எல்லோரும் வந்து அந்த பூ பூ சட்டியில் தான் வைத்து எல்லாலோருமே கார்டன் செய்கிறார்கள் அதுப்போல் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு கொஞ்ச தூரமாக இருக்கும் ஒரு கார்டன் சிட்டியில் போயிட்டு ஒரு பூத்தோட்டம் சிறிது பூத்தோட்டங்கள் வாங்கி என்னுடைய வீட்டில் அருகில் வைத்து நான் மெய்ன்டெயின் பண்ணிக்கொண்டு வருகின்றேன் பூத்தோன் பூ என்றது எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் அவ்வளோவும் இல்லை சிறிது பூ வைத்து நான் வந்து என்னுடைய மனைவிக்கு நான் பறித்து கொடுக்கின்றேன் அது ஒரு நல்ல அனுபவம் அதனால் எனக்கு பூத்தோட்டம் கார்டனிங் என்பது எனக்கு பண்ண மிகவும் பிடிக்கும் அவ்வளவுதாண்ணா